எங்கள் ஊர் சைடில் வந்து நிறைய டேம்ஸ் இருக்குது அதில் வந்து மேட்டூர் டேம் வந்து ரொம்ப பழைமையான டேம்மு அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துலிருந்தே இருக்குதுனு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய டேம் அது நிறைய கொள்ளளவு பிடிக்கும் அது வந்து பெரிய கொள்ளளவு உடையது அப்படினு சொல்லிக் கேள்விப்பட்டிருக்கேன் அது அதுக்கு முன்னாடியே நிறையா பார்க்கு அந்தமாதிரி ஏரியாவெலாம் இருக்கும் சுற்று சுற்றுலா தலமாகவும் பயன்படுத்துவோம் எல்லா மக்களுக்கும் அங்கே அனுமதி கிடைக்கும் அதேமாதிரி நிறையா கோயில் எங்கள் ஊர் சைடில் நிறைய கோயில்கள் இருக்குது நிறையா பிரசித்திப் பெற்ற கோயில்களும் இருக்குது அதியோ முக்கியமாக வந்து பண்ணாரி அம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது திருவிழா சமயங்களில் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் கூடுவாங்க அந்த இடத்துல அதனால ரொம்ப கூ கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த அது எல்லோருமே அந்தக் கோயிலுக்கு அனுமதிக்கப்படுவாங்க அது மாதிரி சின்னச் சின்னக் கோயில்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் நிறையா இருக்குது நிறையா விசேஷங்கள் அதுக்கு நடக்கும்